ஹலோ ஓலா கேப்புங்களா நான் இங்கே செவ்வாப்பேட்டையில இருந்து பேசிகிட்டு இருக்கேங்க எனக்கு வந்து அம்மாப்பேட்டையில இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போகணும் செங்குந்தர் கல்யாண மண்டபத்துக்கு போகணும் எவ்வளோ ஆகும்ங்க அமௌண்ட்டு அது ஓகே கிலோ மீட்டர பொருத்து தான் சொல்லுவேன் அப்படிங்கிறீங்களா சரிங்க என்னென்ன மாதிரி வெகிக்கிள்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு நாங்கள் ஒரு நாலு பேர் போகணும் கூட இன்னொருத்தர் இன்னோரு குழந்தைக்கூட வரும் அப்போ நாலு பேர் கூட இன்னும் ஒரு குழந்தை மட்டும் வரும் எந்த மாதிரி வண்டியில போனா சரியாருக்கும் நினைக்கிறீங்க சரிங்க அப்போ இண்டிகாவே எங்களுக்கு கொடுத்துருங்க கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஏசி இருக்க வேண்டாம் ஏசி இருக்கிற வண்டி எங்களுக்கு தேவயில்ல ஏசி இருந்தா எவ்வளோ அமௌண்ட் ஆகும்ங்க ஓ ஏசி இல்லையினா எங்களுக்கு அமௌண்ட் கம்மியாகும் இல்லேங்களா சரிங்க அம்மாப்பேட்டையில் இப்போ ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு அதனால் அந்த இடத்துல கண்டிப்பாக டிராபிக் அதிகமாக இருக்கும்ங்க நாம வந்து வேறு வழியாக சுற்றிட்டுதான் அந்த மண்டபத்துக்கு போகணும் வேறு எந்த வழியாக போனா கரெக்டாக இருக்கும்ங்க ஆல்ரெடி காலையிலேயே டிராபிக் அதிகமாக இருக்குது அப்படினு சொன்னாங்க காலையில் போயிவிட்டு வந்தவங்க இப்போ மறுபடியும் டிராபிக் அதிகமாக இருந்துச்சு அப்படினா எந்த வழியில் போனா கரெக்டாக இருக்கும் அப்படினு சொல்லுங்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு அரைமண்நேரத்துல இங்கே வந்துவிட்டீங்கனா நம்ம கிளம்பிர்லாம் நாங்கள் ரெடியாக இருப்போம் நாங்கள் இருக்கிற ஏரியாவோட அட்ரஸ் சொல்லுறேங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துருங்க நான் செவ்வாப்பேட்டையில் இருக்கேங்க அப்புச்செட்டி தெரு ராஜா மெடிக்கல்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்ருங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க ராஜா மெடிக்கல்ஸில் வந்துவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் என்னோட நம்பர் இது தான் நான் வந்து உங்களை அங்கேருந்து டேரெக்ட் பண்ணிக்கிறங்க எங்கே வரணும் அப்படிங்கிறத சரிங்க நன்றிங்க